ஹலோ ஆங்க பூக்கடைதாங்க ஆ சொல்லுங்கம்மா மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதி முல்லை கனகாம்மரம் காக்கடா ரோஸ் எல்லாம் இருக்குதும்மா என்ன பூ வேணும் உங்களுக்கு ஆ எவ்வளோ ஆ கிடைக்குங்க எவ்வளோங்க வேணும்

ஆ ஓகே நாலு மணிக்கு ஆ கொடுக்க முடியுங்க கொடுக்க முடியுங்க ஆயரரூபா ஆகுங்க இது இந்த வந்து இந்த பூவுடைய பெங்களூர் மல்லின்றதால் கொஞ்சம் ரேட் அதிகம் மைசூர் மல்லின்றதால் ரேட் அதிகங்க ஆமாங்க அதனால் ரேட்டு

இதே ரேட்டு கம்மிதாங்க பண்டிகை டைம்லாம் ரேட் அதிகமாக இருக்குங்க தேர்ட்டியா சரி கொடுக்குறங்க கொடுக்குறங்க யாருன்னா யாருன்னா அனுப்பனுமா நாங்கள் டெலிவரி பண்ணணுமா ஆ சரிங்கம்மா அனுப்பிவிட்றேன் ம் நல்லா இருக்குது காஸுங்க சரிங்க சரிங்க அப்படின்னா குடுத்துருங்க ம் நீங்கள் வேற என்ன வேணும் வேற எதுனா வேணுமாங்க இன்னும் வேற எதுனா வேணுமாங்க உங்களுக்கு பூ சரிங்க சரிங்க ம் ஓகே ஆ ஆ கண்டிப்பாக நல்லா தருவோம் நீங்கள் எதிர்பாத்த மாதிரி கண்டிப்பாக நல்லா கொடுப்போங்க மைசூர் ரோஸ் கண்டிப்பாக நல்லா கொடுத்துருவோங்க ஆ ஆ சரிங்க சரிங்க வச்சிடுறேங்க ஓகேங்க ஆ அனுப்பிவிட்ருங்கம்மா கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க